ரீ ஸ்டிச்சிங்க்கு இங்கே தனியாக கடையெல்லாம் நிறைய இருக்குது இப்போ துணி எடுத்து புதுசா தச்சு அது பற்றாம இல்லை லூசாக இருந்தாலும் அது ரீ ஸ்டிச்சிங் பண்ணிப்பாங்க அதில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரு ஒர்க்குன்னாலும் பார்க்கறத்துக்கு இங்கே தனியாக் கடை இருக்குது தைச்ச கடையில தான் போய் திருப்பி தைக்கிணுன்லா இல்லை இங்கே அதுக்குனே தனியாக கடை இருக்குது நிறைய கடை இங்கே இருக்குது ஆல்ட்ரு ஒர்க்கே பண்ணுறது பெட்ரு தான் ஏனால் நீங்கள் புதுசாக துணி எடுத்து அதுக்கு தனியாக காஸ்ட்டாகும் துணியை அந்த துணியை எடுத்து தச்சு அதுவும் மாற்றி தைச்சா அதை மாற்றி தைக்கிறவுங்க ஒழுங்கா தைக்கிறவங்க தைச்சிருவாங்க ஆனால் புதுசாக கடை திறந்து இப்போ தான் கற்றுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னால் புது துணி காஸ்ட்லியான துணியெல்லாம் கொடுத்தீங்கன்னா வீணாக்கிடுவாங்க அதை தெரிஞ்ச கடையில் கொடுத்தீங்கன்னா ஆல்ட்ரு ஒர்க்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஆல்ட்ரு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் என்ன கஷ்டோம்னா ஓ அவங்க ஒரு ஸ்டைலில் தைப்பாங்க தச்சுருவாங்க அவங்க ஆல்ட்ரு ஒர்க்கு மறுபடியும் பண்ண முடியாதளவுக்கு தைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணணும் இது சைஸ் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நீங்கள் குறச்சிங்கன்னா சட்டையோடய இதுவே மாறிடும் ஸ்டைலே மாறிடும் ஆனால் அந்த இப்போ ரீ ஸ்டிச்சிங் பண்ணுறவுங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் அந்த சட்டைக்கு எந்த ஒரு ஸ்டைலும் குறையாம அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அளவெடுத்து அவங்களே திருப்பியும் ஒரு அளவெடுத்து தச்சு கொடுத்துருவாங்க வேறு எதுவும் அவ்வளோக்கா இருக்காது கஷ்டோம்னா அவங்க தைக்கிறோம் ஸ்டைல் தான் தைக்கிற முற தான் ரீ ஸ்ட்ச்சிங் பண்ணிண முடியாமல் தைச்சிட்டாங்கன்னா இல்லை அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அதையும் மாற்றி தச்சு பிரிச்சு தையலெலாம் பிரிச்சு மாற்றி தைக்கிற மாதிரி இருந்தால் ஆளிருக்காங்க தைச்சி தருவாங்க இங்கே ந அதுக்குனே தனியாக நிறைய கடையெலாம் இருக்குது